ஆரியாஸ் ஹோட்டலுங்களா நான் இங்கே பட்டேல் வீதி திருப்பூர்லேருந்து பேசுறேங்க இப்போ எனக்கு ஃபுட்டு ஆடர் பண்ணணும் உங்கள் கடையில் இப்போ சாப்பிடறதுக்கு என்ன இருக்குங்க அவைலபுலாக அப்படிங்களா எனக்கு ஒரு தோசை ஒரு சிக்கன் பிரியாணி ரெண்டு செட்டு மட்டன் பிரியாணி கொடுத்துருங்க இது எவ்வளோ நேரத்தில் வருங்கையா ஓ நாலு மூன்றரை ஆகிடுங்களா சரிங்க சரிங்க எவ்வளோ மொத்த காசு எவ்வளோ எழுநூத்தி சில்லறைங்களா எனக்கு நீங்கள் இந்த தொகையோடய பில் ரெசிப்ட்டை எனக்கு வாட்சப்பில் அனுப்பித்து விட்டுருங்க நான் உங்களுக்கு அமைண்டு அமௌண்ட்டை ஃபோனில் அனுப்பித்து விட்டுறேங்க ஜீபே மூலிமா ம் சரிங்க எவ்வளோ நேரத்தில் வந்துடும் ஆ கொஞ்சம் சீக்கிரமாகவே இங்கே ஏன்னால் பசிக்குதுன்னு எல்லா குழந்தைங்கலாம் வெயிட் பண்ணிட்டுஇருக்காங்க அதனாலதான் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலாக பார்த்து சீக்கிரம் ஆடர் பண்ணியிருக்கேன் அதனால கொஞ்சம் சீக்கிரமே கொண்டு வந்து கொடுத்துருங்க ஆ நன்றி